ஆமா நீங்கள் யார் க்ளாஸ் மிஸ்ஸா வணக்கம் மிஸ் எக்ஸாம்க்கு வரலையா அன்றைக்கி அவனுக்கு தலைவலி மிஸ் ஆமா அன்றைக்கி அவனுக்கு தலைவலி ஆமாம் நான் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்குதான் ஃபோன் பண்ணிணேன் ஆனால் உங்களுக்கு ரீச் ஆகல ஆமா பார்த்தேன் மார்க்கு ரொம்ப கம்மியாக எடுத்து இருந்தான் ஆமா

அனுப்புகிறோம் மிஸ் எவ்வளோ ஃபீஸு எவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்கும் அப்படியா சரி மிஸ் எவ்வளோ டைம் எவ்வளோ நேரம் சரி மிஸ் அனுப்புகிறேன் உங்கள் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் எதாவது இருக்கா

பேரெண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருந்திங்களா மிஸ் வர முடியல மிஸ் அன்றைக்கி உடம்பு சரியில்லை அதனால் வரல ஆமாங்க அப்படியா மிஸ் சரி மிஸ் ஆ சரி மிஸ் சரி மிஸ் தாங்க்யூ மிஸ்